எங்கள் ஊர் பக்கம்லாம் மலைகளே இல்லைங்க வெறும் சமவெளியாக தான் இருக்குது செம்மண் காடாக இருக்கும் அதனால் பலாமரம் அப்புறம் முந்திரி மரம் இந்தமாதிரி ஒரு சில இதுதான் நாங்கள் வந்து விளைய வச்சு அதில் வர இதில் தான் மூணு மாதம் தான் எங்களுக்கு இது இருக்கும் அதில் இருக்க முந்திரி இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போட்டுக்குலாம் அனுப்ப அந்தமாதிரி தொழில்தான் அதிகமாக நடக்குது இந்த இடத்துல அப்புறம் வந்து எங்கள் எங்களை சுற்றி வந்து கடலூர்ல வந்து பெருமாள் கோயிலும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பீச்சும் ஃபேமஸானது இருக்குது பேமஸான இருக்குது கொளஞ்சியப்பர் கோயில்னு ஒன்று இருக்குது அப்பறம் நெய்வேலியில வந்து பார்க்கு நேரு பார்க்கு அது இல்லாமல் நிறையா பார்க்குக்கள் சினிமா தேட்ரு அதைமாரி நிறைய இடங்கள்லாம் இருக்குது சுத்திப்பார்க்க பா லைப்ரரி இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் மற்றப்படி எங்களுக்கு வேற எதுவும் இந்த ஏரியாவில வந்து ரொம்ப இதுவாக இல்லை மலைகள்லாம் இல்லாதனால் நாங்கள் வந்து அதை சுற்றிப் பார்க்க எங்களால் போக முடியல சமவெளி பகுதிதான்